சார் கேட்குதுங்களா ஆ வீட்டில் பொண்ணுங்க பேர பிள்ளைங்கல்லாம் வந்துருக்காங்க நாங்கள் ஏற்காடுக்கு ஒரு ட்ரிப்பு போகலான்னு பேசி வச்சுருந்தோம் அது வண்டிக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க இல்லை சாப்புடுறதுக்கு தங்குறதுக்கெல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணி தருவீங்களா என்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன் நாங்கள் பத்து பேரு பொண்ணுங்க பேரப்பசங்க எல்லாம் சேர்ந்து ஆ பத்து பேரு போறல போகிற மாதிரி ஆ ஆ அது ஓகே ஆ அது ரெடி பண்ணிடல தங்குறதுக்கு சாப்புடுறதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா ஆ ஆ சரி சாமி ம் நீங்கள் தர முடியுமா பாருங்கள் இல்லைன்னா நாங்கள் ஏதாச்சி பண்ணிக்கிறோம் ஆ வண்டிக்கு பத்து பேரு ம் நல்லா பார்த்து ஆ ஏற்காடு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு இடம் இருந்தால் பார்த்துட்டு வந்துடல ஆ பார்த்துட்டு வந்துடல ஆ வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிருங்க ஆ ஆ கேட்டு சொல்லுங்கள் ஆ சரி கேட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஆ சரிங்க ஆ சரி தேங்க் யூ ஆ சரி தேங்க் யூ